மருத்துவ வசதி வந்து முதல்ல இருந்தது இப்போ ரொம்ப பரவா இல்ல ஆனா கோவிட் சமயத்தில்தான் வந்து ஆக்சிஜன் கேசு பெட்டு இந்த வசதி எல்லாம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு அதனால பல உயிர் போயிடுச்சு ஆனால் இப்போ வந்து ஆம்புலன்சும் சரி ஆக்சிஜன் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக கிடக்குறதுனால அந்த அளவுக்கு எந்த பிரச்சனயும் இல்லை முதல்ல இருந்ததுக்கு நாடு வந்து முன்னேறிட்டுதான் வருது மருத்துவ துறையில்